பண்டிகைக்காக சிலை வந்து கடவுள் சிலை வந்து செஞ்சுருக்கேன் எந்த பண்டிகைன்னால் விநாயகர் சதுர்த்திக்காக வந்து விநாயகர் சிலை வந்து செஞ்சுருக்கோம் மண் அதுக்கான மண் எடுத்துகிட்டு வந்து அது முன்னாடி நாளே அந்த மண் எடுத்துகிட்டு வந்து அது கல் இல்லாமல் பொறுக்கி அதை நல்ல மண்ணாக எடுத்து அதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த களிமண் பதத்துக்கு செஞ்சுட்டு அந்த ம ஊற வச்சுட்டு ஒரு ஓவர் நைட்டுக்கு ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த களிமண்ணை எடுத்து அதை வந்து நல்லா நல்லா பிசைஞ்சி க்ளே மாதிரி அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி அந்த அச்சில் போட்டு செஞ்சுருக்கோம் அதே மாதிரி நம் கையாலே வந்து கை கால் தலை அந்தமாதிரி தனித்தனியாக செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கோம் அது வந்து சிறுவயதில் வந்து அந்தமாதிரிதான் செய்வோம் எல்லாேருமே இருக்கிற ஊரில் இருக்க சின்ன சின்ன பசங்களெல்லாம் சேர்ந்து போய் இதுக்குன்னே போய் முன்னாடி நாள் போய்விட்டு மண் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு போய் எங்கே மண் கிடைக்குமோ அங்கே போய் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்தமாதிரி செஞ்சு அது வந்து நைட்டெல்லாம் ஊற வச்சு மறுநாள் காலையில் ஆரம்மிப்போம் அந்த ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு சிலை செஞ்சு கொடுத்து அதுக்கு அந்த விநாயகர் சிலைக்கு வந்து அந்த கண் அந்த விநாயகருக்கு கண் வைக்கணும் அந்த கண்ணுக்கான விதைல்லாம் போய் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து விநாயகர் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு அது விநாயகரை வந்து வெயிலில் காய வைக்கணும் காய வைச்சாதான் ஓரளவுக்கு ரொம்ப கரெக்டாக ஷே நம்ம அடுத்தவாட்டி தொட்டால் ஷேப் மாறாத அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து விநாயகர் காய வெச்சுட்டு அதுக்கு தேவையான அந்த ஆர்னமெண்ட்ஸெல்லாம் நாங்கள் தே எடுத்துகிட்டு வருவோம் விநாயகருக்கு ட்ரெஸ் வேணுமில்ல ஆடையெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸுக்காக கொஞ்சம் அந்த அதுதான் வேஸ்டியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து விநாயகருக்கு வந்து மாலை போடணும் அதுக்காக அந்த எருக்கம்பூவில் எருக்கம்பூ அருகம்புல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாலை ரெடி பண்ணி ட்ரெஸ்ஸு அந்தமாதிரி நமக்கு எங்கள் கிட்டே இருக்கற ஜுவல்லரிஸுயுமே வந்து அந்த இதுக்கு விநாயகருக்கு வந்து போடுவோம் அந்த முத்துமாதிரி இருக்கற கம்மல் அதெல்லாமே விநாயகருக்கு போட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு கலர் பெயிண்ட்டிங் இருந்தால் பெயிண்டிங் பண்ணுவோம் பெயிண்டிங் இல்லைன்னா இது எல்லாமே போட்டு விநாயகரை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்காட்டியும் அந்த விநாயகரை வந்து ஆரத்தி எடுத்து கூப்பிட்டு போய் வச்சு அந்த விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் கொண்டாடுவோம் அந்தமாதிரி இதையை செ செஞ்ச அனுபவங்கள் நிறையா இருக்குது